சார் இப்போ வந்து துணி எடுத்து தக்கிறது விட ரெடிமேடில் தான் எடுக்கிறத வாலிபர்களும் சரி வாலிபப் பெண்களும் சரி விரும்புகிறாங்க இதுக்கு போய் நம்ம பணத்தை கொடுத்து அன்றைக்கே நம்ம ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்டே அளவுலாம் சரியாக இருக்குதான்னு தான் போட்டு பார்த்துக்கலாம் தையல்னா வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும் எட்டு நாள் கூட ஆகும் அதால் மக்கள் இப்போ விரும்புறது ரெடிமேடு துணியை தான் விரும்புறாங்க